இந்தமாதிரி சர்ட்பிகேட்டெலாம் எதுவும் வாங்கிறதுக்குலாம் இது நாள் வரைக்கும் நான் எங்கேயுமே போனதில்லை வெளியில எல்லாமே எங்கள் வீட்டுக்காரு தான் பார்த்துக்குவாரு ஆனால் ஏ போனால் ரொம்ப அலைச்சலாக இருக்குது அலைச்சல் விட்றாங்க போனால் இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அப்படின் பொழுதுக்கும் அலைச்சல் விட்டுட்டே இருக்காங்க அதனால் நமக்கு சம்பளமும் போகுது நமக்கு ரொம்ப இது டயர்டும் ஆகுது பொழுதுக்கும் இன்றைக்கி போனால் நாளைக்கு வாங்கங்கிறாங்க நாளைக்கு போனால் நாளான்னைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இந்தமாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் வந்து மாற்றி மாற்றி நமக்கு அனுப்பிவிட்டே இருக்கிறாங்க இதுக்கு வந்து இது தாலுக்கா ஆஃபீஸ் தான் போவோம் அங்கே போனால் அந்தமாதிரி ஒவ்வொன்றும் லேட் பண்ணுறாங்க அப்புறம் அதே மோஸ்ட்லீ பார்த்தீங்கன்னா வாரிசு சர்ட்பிகேட்டை வாங்கிறத்தான் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு மாதம் வரைக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க